ஹலோ ஹலோ நீங்கள் மா மா அன்னை காய்கறி கடைங்களா சரி சரிங்க எனக்கு எங்களுக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜெண்டாக கத்திரிக்காய் ஒரு கிலோ உருளக்கிழங்கு ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ வேணும் இது தனித்தனியாக ரேட் எவ்வளோன் சொல்லி சொல்ல முடியுங்களா ஆ சரிங்க சரி சரி கொஞ்சம் ரேட் கம்மியாக சொன்னிங்கன்னா பரவால்லை ஜாஸ்தியாக வாங்கறதுக்கு ரேட் வேறு அதிகமாக சொல்லுறிங்களே சரி சரிங்க சரி சரிங்க சரி அப்போ சரி சரிங்க சரிங்மா சரி அப்போன்னா கத்திரிக்காய் ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ டோர் டெலிவரி வசதி இருக்குங்களா அப்படிங்களா அதுக்கு எவ்வளோ கேட்பிங்க சரி சரிங்க சரிங் காய் காய் விலைய வெ காய் வில காய் கூட வாங்கிர்லாமட்டுருக்கு டோர் டெலிவரி அதிகமாக இருக்குங்களே சேர் சரி கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சரி கொஞ்சம் அர்ஜெண்ட்டு தேவை இருக்கறனால தாங்க கேட்கறேன் டோர் டெலிவரி கேட்கறோம் சரி சரிங்மா சரி அப்போன்னா எங்களுக்கு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ் சேர்த்து ஒரு ரெண்டு காய் சேர்த்து போட்டு தனித்தனியாக கா பேக்கெட் பண்ணி எங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிருங்க நாங்கள் உங்கள் நம்பர் ஜிபே நம்பர் அனுப்பிவிடுங்க நாங்கள் ஜிபே பண்ணிவிட்டுறோம் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் நம்பருக்கு சரிங்மா சரி நீங்கள் இப்போ போட்டு கொடுங்க இதை பார்த்துட்டு நாங்களும் பக்கத்துல எல்லாம் சொல்லுறோம் இந்த காய்கறி பரவால்ல நிறையா நல்லாவே போட்டு தராங்க காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்பிடின்னு சொல்லி சொல்லுறோம் அது மூலியுமாக உங்களுடைய வியாபாரமும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பாகும் ஆ சரிங்க ஆ சரிங்க சரி மிக்க நன்றி சரி டி ஜிபே பண்ணிடுறோம் டோர் டெ டோர் டெலிவரி பண்ண சொல்லிருங்க ஆ சரிங்க